தோட்டக்கலையில் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் வந்து நாங்கள் பூச்செடி வச்சிருக்கோம் பூச்செடியில் வந்து என்ன மல்லிகைப்பூ கனகாமரம் ஜாதிமல்லி முல்லை ரோஜாப்பூ இது டிசம்பரு சந்தனமுல்லை இது மாதிரியெல்லாம் பூச்செடி வச்சிருக்கோம் இதில் வந்து கன ஜாதிமல்லி முல்லைப்பூ இதெல்லாம் வந்து பதியம் போடணும் பதியம் போட்டு வந்து ஒரு பந்தல் அதுக்குத் தனியாக வந்து பந்தல் கட்டுவோம் பந்தல் போட்டு குச்சி நாலு குச்சிலாம் வச்சி கயிறு போட்டு கட்டி அதுக்கேற்ற மாதிரி பந்தல் போடுவோம் பந்தல் போட்டு தான் அந்த ஜாதிமல்லியையும் முல்லைப்பூவையும் நாங்கள் வந்து ஏற்றிவிட முடியும் மேலே வந்து அந்தப் அந்தச் செடி பூச்செடி வந்து வளர வளர வளர மேலே போய் பந்தலில் போய் ஏ ஏறிக்கும் ஏறைன் பந்தல் ஃபுல்லாக பரவிடும் பரவினா மட்டுந்தான் அதை ஒரு பரவினா மட்டும் தான் பூப் பூக்கும் பூப் பூக்கும் அதுக்கப்புறம் பூக்கிறதுக்கு வந்து அந்தச் செடிக்குள்ளது வந்து தண்ணீர் தண்ணியை வந்து நல்லா ஊற்றுவோம் தண்ணி ஊற்றுவோம் அதுக்கேற்ற யூரியா அதுக்கேற்ற உரம் போடுவோம் உரம் போடுவோம் எல்லா செடி பூச்செடிக்குமே உரம் போடுவோம் அதை ரௌண்டாக அந்தச் செடிக்குப் பக்கத்தில் வந்து ஒரு களைக்கட்ட எடுத்து ரௌண்ட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து அதுக்கு நிற்கற மாதிரி அது சேமித்துக் குடிக்கிற மாதிரி தண்ணி வந்து நிற்க நிற்கற மாதிரி ஒரு ரௌண்ட் சேப்பாக களைக்கட்டு வச்சு வெட்டிவிடுவோம் வெட்டிவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றுவோம் ஒவ்வொரு செடிக்கும் கேப் விட்டு வைப்போம் தனித்தனியாக இப்போ வந்து முல்லைச்செடி தனியாக ஜாதிமல்லி தனியாக வைக்கிறோம்னா அதுக்குச் சரியான இடைவெளி தனியாக இன்னும் கொஞ்சம் தள்ளி இடைவெளி விட்டு முல்லைப்பூ வைப்போம் மல்லிகையும் மல்லிகைப்பூ வைப்போம் மல்லிகைப்பூ செடியும் அப்படி தான் வைக்கணும் கனகாமரம் வந்து நட்டு வைக்கறது தான் கனகாமரம் டிசம்பரு செம்பருத்தி இது மாதிரி செம்பருத்தி டி என் இது மாதிரி செடிகள்லாம் நட்டு வைக்கணும் செம்பருத்திப்பூ வந்து நிறைய வந்து மருத்துவ குணங்களுக்கு பயன்படும் அதனால் அது நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சிக்குவோம் செம்பருத்தி வச்சிருப்போம் தோட்டக்கலை தோட்டத்தில் வச்சிருக்கோம் இந்தப் பூச்செடி இல்லாமல் தோட்டத்தில் வேறு நாங்கள் என்ன வச்சிருக்கோம்னா மாம்பலம் மாம்பலம் மாங்காய் மரம் மாம்பழத்துக்குள்ள மரம் வச்சு மாங்காய் மரம் வச்சிருக்கோம் கொய்யா மரம் தனியாக வச்சிருக்கோம் சப்போட்டா எலும் எலும்பிச்சம்பழம் எலும்பிச்சம்பழம் மரத்தைலாம் வச்சிருக்கோம் வாழை மரம் வச்சிருக்கோம் வாழை மரத்துக்குலாம் அதே மாதிரி ஃபுல் அண்ட் களைக்கட்டுல நல்லா பறித்து விட்டு தண்ணி நிற்கற மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கும் தென்னைமரம் இதெல்லாம் இருக்கும் தென்னைமரம் வச்சிருக்கோம் ஒவ்வொரு மரத்துக்கும் இது பண்ணி தண்ணி எதிர்த்து நிற்கற மாதிரி அதை வந்து திரும்ப யூ பிடிக்கற மாதிரி உறிஞ்சு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் தான் வச்சிருக்கோம் மரம் வச்சிருக்கோம் இ இந்த மரம் எல்லாமே இதில் வந்து பழம் இந்த பழங்களெல்லாம் எங்கள் வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் பயன்படும் மரம் கொய்யாமரம் மாம்பழம் சப்போட்டா எலும்மிச்சம் பழம் இது மாதிரி மரங்கள் நாங்கள் வச்சிருக்கோம் இந்தத் தோட்டத்தில் மரத்தைத் தவிர காய்கறிகளும் வச்சிருக்கோம் காய்கறிச் செடியும் வச்சிருக்கோம் தக்காளி வச்சிருக்கோம் தக்காளி கத்திரிக்காய் வச்சிருக்கோம் பச்சை மிளகாய்ச் செடி இந்த மூணு செடியும் வச்சிருக்கோம் இதல்லாம வந்து கெழங்கு கெழங்கும் வச்சிருக்கோம் கெழங்குன்னா சக்கரைவள்ளிக் கெழங்கு வச்சிருக்கோம் அந்தக் கொடியை வந்து நட்டு வைக்கணும் மண்ணில் வந்து நட்டு வெச்சால் தான் அது வரும் அது அந்தக் கிழங்கு வகைகளும் வச் சக்கரைவள்ளிக் கெழங்கு வச்சிருக்கோம் புளிச்சக்கீரை வெதை தெளித்து விட்ருக்கோம் புளிச்சக்கீரை வந்து தோட்டக்கலை தோட்டத்தில் வந்து இங்கே வச்சிருக்க கத்திரிச்செடி பச்சை மிளகா தக்காளி இது மாதிரி கொஞ் இந்த செடிக பக்கத்தில் வைக்காம கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி தெளித்து விட்ருக்கோம் அது வந்து ஒரு களைக்கட்ல ஒரு மாதிரி கொத்தி விட்டு அதுக்கு மேல் அந்த விதைய வந்து தெளித்திருப்போம் விதை தெளித்தா அது முளச்சும் வரும் அது வந்து அது ஃப்ரியாக இடம் உட்டுத் தள்ளி தான் அது தெளிக்கணும் புளிச்சக்கீரை வச்சிருக்கோம் புளிச்சக்கீரையும் இருக்கும் நாங்கள் அதை யூஸ் பண்ணு கடை கடைஞ்சிக்குவோம் யூஸ் பண்ணுவோம் வீட்டுக்கு வ புளிச்சக்கீரை யூஸ் பண்ணிக்குவோம் தக்காளியும் வீட்டுக்குத் தேவை கத்திரிக்காய் இது எல்லாமே நாங்கள் வீட்டுக்குத் தேவையுள்ள காய்கறிகள் தான் நான் வச்சிருக்கோம் தோட்டத்தில் இது இல்லால்ம வந்து நிறையா விதை அந்த கீரை விதைகள்லாம் அரைக்கீர பொன்னாங்கண்ணிக்கீரை சிறுக்கீரை இது மாதிரில்லாம் நாங்கள் கீரைகள் தனியாக விதைகள்லாம் போட்டு வச்சிருக்கோம் இந்த எந் கண்ணுக்கு நல்லது இந்த மணத்தக்கா மணத்தக்காளிக்கீரை வயிற்றுப் புண்ணுக்கு நல்லது இது மாதிரில்லாம் ஒரு எங்களுக்கு ஏன் ஓரளவுக்குத் தெரிஞ்சது அதாவது அப்போ உள்ள குணம்னால் வைத்தியத்துக்கு தேவைப்பட்றது இந்த வாய்ப்புண்ணுக்குலாம் மணத்தக்காளிக்கீரை தேவைப்படும் அதனால் நாங்கள் அந்த மணத்தக்காளி வெதை அந்த இதில் தெளித்து வச்சிருப்போம் அரைக்கீர பொன்னாங்கண்ணிக்கீரை சிறுக்கீரை கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வச்சிருப்போம் கீரை வகைகள் இருக்குது மரம் அது பழம் மரமும் வச்சிருக்கோம் அப்புறம் வந்து தென் தென்னை மரம் தென்னை மரம் வந்து எங்கள் வீட்டில் தோட்டத்தில் வந்து ஒரு ரெண்டு இருக்கும் அது வந்து வீட்டு தேங்காய் அதாவது வீட்டுக்கும் யூஸ் ஆகும் வீட்டில் வந் தேங்காய்க்கும் யூஸ் ஆகும் தே அதை வந்து நாங்கள் செக்கு போட்டோம்னால் தேங்காய் எண்ணெயாகவும் நாங்கள் பயன்படுத்தலாம் தலைக்கும் தடவிக்கலாம் அப்புறம் அந்த தென்னை மரம் வந்து அதில் உள்ள சீ துடப்பம் விளக்கமாறு அது நாங்கள் வந்து அந்த தென்னை மட்டையை வந்து உரித்து இது பண்ணிக்குவோம் சீவி வீட்டிலேயே வீட்டுக்குப் பயன்படுத்திக்குவோம் வீடு கூட்டுறத்துக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அதை பயன்படுத்திக்குவோம் அந்த தென்னை மட்டையை வாழை மரத்தை வந்து வாழை மரம் நாங்கள் வச்சிருக்கோம்னா அதுவும் வீட்டுக்கு நிறைய எங்களுக்கு தேவைப்படும் வாழை எலை வாழை எலை அது யூஸ் பண்ணிக்குவோம் வாழைக்கா அதுவும் வாழைக்கா வீட்டு சமையலுக்கும் யூஸ் ஆகும் வாழையுடைய தண்டு வாழைத்தண்டு வாழைக்கா வாழைப்பலம் இது மாதிரி எங்களுக்கு பயன்படுறதாவும் அந்த வாழைமரம் வந்து இருக்கும் அதுலேயும் வந்து கல் ஒரு மனுசனுக்கு கல் வந் கல்லீரலில் நுரையீரலில் கல்லுன்னு சொல்லி அதுக்கு வந்து இது மெயினாக வந்து அந்த வாழைத்தண்டு மா வாழை மரத்தை வந்து வெட்டி அந்த அடியில் உள்ள தண்ணியை குடித்தா நல்லதுன்னு சொல்வாங்க மெயினாக அதுக்காகவும் இந்த வாழை மரம் எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் தோட்டத்தில் வந்து நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் அந்தத் தண்ணியை வந்து குடித்தா ஓகே இது மாதிரி ஓரளவுக்கு எங்களுக்குப் பயன்படுகிற மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டிருக்கோம் நாங்க வளர்க்கறது எங்களுக்கு பயன்படுகிற மாதிரி தான் இருக்குது தோட்டத்தில் வச்சிருக்க எல்லாமே எங்களுக்குப் பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது சப்போட்டா நல்லது சப்போட்டா இதுவும் சப்போட்டா பழம் இளமையை வந்து உடல் இரும்புச்சத்து இது மாதிரில்லாம் எல்லாமே நல்ல வகையானதாக வச்சிருப்போம் கீரைகளும் அப்படி தான் கீரைகளில் வந்து எல்லா கீரையும் சாப்புடலாம் கீரைகள் எந்தளவுக்கு சேர்த்துக்கறோமோ அந்தளவுக்கு நல்லது காய் எல்லாம் முள்ளங்கியும் வச்சிருக்கோம் முள்ளங்கி வந்து வெதை விதைய தான் போடுவோம் வெதை வந்து வாங்கிட்டு வந்து வெதை மண்ணில் வந்து வெதைப்போம் ஊனுவோம் முள்ளங்கி விதைய வந்து தள்ளி தள்ளி ஒன்று ரெண்டு அவ்வளோ தான் ஊனணும் அது இங்கே இங்கே கேப் விட்டு கேப் விட்டு இங்கேயிருந்து ஒரடி தள்ளி ஊனுவோம் அப்புறம் துவர போட்டிருப்போம் துவரம் பருப்பு இருக்குது பருப்பு துவரம் பருப்புக்கு துவரைய வந்து நாங்கள் போட்டிருக்கோம் அந்தச் செடி வளரும் அந்தச் செடி வளர்ந்துச்சுன்னா அதுக்குத் தேவையானது எப்படி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் உரம் போடுறோமோ அது மாதிரி அதுக்கும் உரம் போட்டு மருந்தடிப்போம் நாங்கள் வச்சிருக்க காய்ங்களுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கு அந்தந்தத் தருணத்தில் என்னென்ன தேவையோ நாங்கள் எல்லாமே பண்ணிட்டிருக்கோம் தண்ணியாக இருந்தாலும் சரி உரமா இருந்தாலும் சரி இல்லை மருந்து அதுக்குள்ள மருந்தடிக்கணுன்னாலும் சரி அந்தப் பூச்சில்லாம் வந்துருச்சுன்னால் பூச்சி சாகறத்துக்கு மருந்து அந் அது மாதிரி அது மாதிரி நாங்கள் அடிச்சிட்டிருக்கோம் துவரைக்குமே துவர வந்து வளர்ந்து வந்துச்சுன்னால் அது பூ பூக்கிற ஸ்டேஜு பூ பூக்கிற கண்டீஷனில் வந்து மருந்தடிச்சிட்டிருக்கோம் மருந்தடிப்போம் மருந்தடிச்சதுக்கப்புறம் அது ஒ ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னால் அதை வந்து நாங்கள் வெட்டி தனியாக வந்து ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் வெட்டி மறுநாள் வந்து அதை கட்டுவோம் கட்டி ஒரு நாள் வச்சி அதை அடித்து அடிச்சதுக்கப்புறம் அந்தத் துவரைய வந்து மண் கட்டுவோம் அதாவது அதை ஃபுல்லாகவே பண்ணிட்டு விதையில மாடியில் வச்சிக்குவோம் வச்சி செம்மண்ணை செம்மண்ணை எடுத்துட்டுப் போய் அதுக்கு நல்லா அந்த துவரைல போட்டுத் தடவி பிசஞ்சு விட்டு காய்ஞ்சதுக்கப்பறம் ரெண்டு மூணு நாள் காயணும் காய்ஞ்சத்துக்கப்பறம் அதில் உள்ள கல் மண் இதெல்லாம் இல்லாமல் எடுத்து சாக்கில் போட்டுக் கட்டி வச்சுக்குவோம் கட்டி வச்சுட்டு நமக்கு எப்போ வந்து தேவைப்படுதோ தேவைப்பட்றப்ப அதை மிஷினில் கொடுத்து உடச்சு அதை வந்து பருப்பாக பயன்படுத்திட்டிருக்கோம் பருப்பாக பயன்படுத்திக்குவோம் அந்தப் பருப்பை தான் எங்கள் வீட்டில் நாங்கள் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறோம்